எனக்கு தமிழ் தான் தெரியும் மற்ற மொழியெலாம் தெரியாது பேசுவேன் படிக்க தெரியாது ஆனால் நான் திருக்குறளை பற்றி என் கூட பழகினவங்க எல்லாத்துகிட்டேயும் சொல்லுவேன் திருக்குறளை பற்றி படியுங்க தமிழ்மொழியை படிங்கன்னு தான் சொல்லுவேன் மற்ற மொழியெலாம் எனக்கு தெரியாது நான் படித்தது கிடையாது பேசுவேன் தமிழ் பேசுவேன் தெலுங்கு பேசுவேன் கன்னடம் பேசுவேன் இந்தி குஜராத்தி மராட்டி எல்லாம் பேசுவேன் ஆனால் அதெலாம் படிக்க தெரியாது ஆனால் நான் ஒரு தமிழன்றதாலே தமிழ்மொழி தான் எனக்கு முக்கியத்துவம்